ஹலோ டேக்ஸி ஒன்று புக் பண்ணணுங்க இங்கே வந்து நாங்கள் திருப்பூர்லேருந்து இப்போ சென்னை வரையும் போக வேண்டியதாக இருக்குது அதுக்கு டேக்ஸி ஒன்று புக் பண்ணணும் டாக்ஸிக்கு அமௌண்ட் ரேட்டெலாம் பேசிக்கலாம்ங்க நாங்கள் வந்து இப்போ திருப்பூரில் இருக்கோம் திருப்பூரில் எந்த எடம்னா இங்கே ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் சைட் காங்கேயம் ரோட் காங்கேயம் ரோட் நல்லூர்ட்ட இருக்கோம் நீங்கள் அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கங்க திருப்பூரில் வந்து சென்னை வரையும் போக வேண்டியது இருக்குது போய்ட்டு ரிட்டன் ரெண்டு நாட்கள் ரிட்டன் வந்து ரிட்டன் அப்படியே திரும்புகிற மாதிரியே தான் இருக்கும் போய்ட்டு அப்படியே வரமாதிரிதான் இருக்கும் ஃபேமிலியோடு தான்ங்க நாலு பேர் இருக்கோம் போய்ட்டும் திரும்பி வரமாதிரி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்லங்க இந்த நாலு பேர் உட்கார மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வேணாம் கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டெல்லாம் பேசிக்கலாம் அமௌண்ட்டு பேசிக்கலாம் இப்போ அப்புறம் ட்ராப் பிக்கப் பண்ணுற இடத்தலாம் பிக்கப் பிக்கப் எங்கே பண்ணுறிங்கனா இங்கே இங்கே ராக்கியபாளையம் நல்லூர் இருக்குதுல இங்கே காங்கேயம் ரோடு இங்கே வந்துடுங்க நான் அட்ரஸ் சொல்கிறேன் இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கங்க பிக்கப் பண்ணிட்டு போய்ட்டு போய்ட்டு அப்பவே கிளம்புற மாதிரி தான் போணும் மார்னிங் போனோம்னா ஈவினிங் கிளம்புற மாதிரி வந்துடும் அதுவரையும் நீங்கள் அங்கே இருக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் அதுவரையும் இங்கே இருக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா டேட் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து எப்போ போறோம்னா அது வந்து டேட் வந்து முடிவு பண்ணிட்டு சொல்லணும்னு நெனைக்கிறேன் ஆஹங் இல்லை இல்லை இல்லை சொல்கிறேங்க இந்த இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ கிளம்புறோங்க கிளம்பிட்டு அப்புறம் இருபத்தெட்டு நாலு அப்போ எப்போ கிளம்புறோம்னா மார்னிங் ஒரு நைன் ஓ க்ளாக் கிளம்பலாங்க நைன் ஓ க்ளாக் கிளம்பிறலாம் கிளம்பி போக எவ்வளோவு நேரம் ஆகும் அந்தமாதிரி டீடெயில்ஸ் சொல்லிடுங்க நாங்கள் அதை பார்த்துட்டு ரெடி ஆகிக்குறோம் ஒன்றும் சீக்கிரமாக போகணுன்னு அவசியம் இல்லை மெதுவாக போனாலே போதும் போய்ட்டு அங்கேயே இருந்துட்டு சாப்பிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்லாங்க எல்லோரும் திரும்பி ரிட்டன் வந்துர்லாம் வந்து ஈவினிங் வந்து நீங்கள் அதே இடத்துலயே நல்லூர்லேயே ட்ராப் பண்ணிடுங்க அவ்வளோ தான்ங்க